நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹெட்செட் ஒன்று ஆர்டர் பண்ணேன் அது ரொம்ப நல்லாருக்குது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாருக்குது கம்ஃபோர்ட்டபுல்லாக இருக்குது காதுக்கெலாம் வைக்கிறதுக்கு அது வந்து என்னென்ன நல்லா சௌன்டு அதிகமாக ரைஷ் பண்ணிக்கொடுக்குது நம்ம பேசுகிறப்ப நம்ம நாய்ஸ் வந்து வேறெங்கேயும் கேக்காதமாதிரி இருக்குது ஒரு சாங்க் கேட்டாலும்கூட நல்லா டே எஃபெக்ட் கொடுக்குது அதனால இந்த ஹெட்செட் ஒன்றுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சங்காட்டிதான் நான் வாங்கினேன் அந்த பிராண்ட்லயும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஹெட்செட் நிறையா வச்சிருக்காங்கள் அதனால இந்தப் பிராண்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹெட்செட்டும் ஒவ்வொரு பேஸ் ஆகட்டும் வால்யூமாகட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக அதிகப்படுத்திக்கலாம் கம்மிப்படுத்திக்கலாம் அந்தமாதிரிலாம் இருக்குது